இ இது க கடலை சட்னி நிலக்கடலை சட்னினால் ப கடலை வ வறுத்து அது பொட்டு அது நீக்கிவிட்டு அப்புறம் அது ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் சீரகம் பூண்டு இஞ்சி ஒரு கொஞ்சம் பூராக வச்சு தக்காளி கொஞ்சம் ஒரு ரெண்டு பழம் போடலாம் புளி கொஞ்சம் போட்டு சட்னி நல்லா வேவ வைச்சா அரைச்சா ரெண்டாவது பருப்பு போட்டு அரைச்சி சட்னி செய்யணும் நல்லா இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க சட்னி வந்து நல்லா சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் அப்புறம் மற்றது வந்து பச்சை பயிறு குழம்ப பச்சை பயிறை இள வறுப்பாக வறுத்து இள வறுப்பாக வறுத்து பச்சை பயிறை கழுவி தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஈரம் உலர்த்தி வறுத்து லேசாக சிவப்பாக வறுக்கணும் வறுத்து அதுவந்து மஞ்சத்தூள் இதையும் வறுத்து மஞ்ச மஞ்சத்தூள் சீரகம் பூண்டை போட்டு அதிலே நல்லா வேகட்ணுன்னு வெங்காயம் வந்து அரிஞ்சு போடக்கூடாது ம பருப்பு கடையற மத்து இருக்கும் மத்தில் தட்டி நல்லா தாளிப்பு போட்டோமுன்னால் நல்ல மணமும் நல்ல சுவையும் நல்லாயிருக்கும் விரும்பி வீட்லலெல்லாம் சாப்பிடுவாங்க அதே மாதிரி தட்டைப்பயிறும் அப்படியே லேசாக இளம் வறுப்பாக வறுத்து இது இது மாதிரிதான் பூண்டு சீரகம் இதெல்லாம் போட்டு இதில் வெங்காயம் தட்டிப் போட்டு இதை வதக்கி சாப்பிட்ணும் அதை தட்டப்பயிறும் அப்படியேதான் காய்கறினால் அது நல்லா சுத்தமாக சுத்தமாக வாங்கினா சுத்தமாக அதை பண்ணி அலசி ரெண்டு பாட்டில் தண்ணி ஊற்றி அலசி காய் காய வச்சுட்டு சுத்தமாக பண்ணி நல்லா செய்வோம் எங்கள் வீட்டில் விரும்பி அதெல்லாம் சாப்பிடுவாங்க காய்கறியெலாம் வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க முருங்கைக்காயும் சாம்பார் வைப்போம் வேணுன்னால் அது ஒரு முருங்கக்காய் வேக வைச்சி ஆட்டி உரல் செக்கில் போட்டு ஆட்டி புளிக் குழம்பு பாட்டம் அதை வைப்போம் அதுவும் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க தோசைக்கும் இட்லிக்கும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் பாவக்காய் குழம்பு அப்படிதான் புளி ஊற்றி வைப்போம் ஊற்றி நார்மலாக கொத்தமல்லி சீரகம் வெங்காயம் இதுக்கு கறிமசால் போடுறமோ அதே மசால் இந்த பாவக்காய் குழம்பு வைப்போம் நான் வைக்கிற வீட்டில் குழம்பு எதுவும் வேஸ்டு பண்ண மாட்டோம் நல்லா சாப்பிடுவாங்க வேறு